நான் வந்து கூகுள் வரைபடத்தை வந்து பயன்ப பயன்படுத்திருக்கேன் அது வந்துட்டு கரெக்டாக காமிக்கும் ரூட்டு நம்ம எங்கே போகணும் அப்டின்ட்டு சில நேரத்தில் வந்து அது தப்பா காமிக்கிது அப்டின்னு சொல்லிருக்காங்க ஆனால் எனக்கு அது தப்பா காமிச்சதில்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன் கரெக்டாகவும் அந்த இடத்த நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்த வந்து அது கரெக்டாக நமக்கு காட்டும் அதுபடியும் நம்ம நேராக டேரக்டா நம்ம போகலாம் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம மேப் போட்டோம்னா அது வந்துட்டு நம்மள கரெக்டாக ரூட் கூட்டிகிட்டு போகும்